மனித வாழ்க்கையில வந்துட்டு விளையாட்டுங்கிறது வந்து முக்கியம் ஏன் அப்புடின்னா ஒருத்தன் விளையாடும்போது தான் அவன் உடம்புல இருக்க வந்து நச்சுத்தன்மை அதெல்லாம் வந்து குறைய ஆரம்மிக்கும் அதுதான் அதே சமயம் வந்துட்டு அவன் விளையாடும்போது தான் வந்துட்டு அவனோட உறுப்புக்கள் வளருகிறதாக இருக்கட்டும் மற்றபடி அவன் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதா இருக்கட்டும் நேரமாக எழுந்திரிக்காததா இருக்கட்டும் எல்லாமே அதில் அடங்கி தான் இருக்குது இப்போது சின்ன வயசில் விளாட ஆரமித்தான் அப்புடின்னாதான் அவனுக்கு வந்துட்டு உலகம் என்ன எப்படி இருக்குதுன்னு தெரியும் விளையாட்ல வந்துட்டு அவன் வாழ்க்கையை கற்றுப்பான் அப்படி கற்றுக்கும்போதுதான் அவனுக்கு பிற்காலத்தில் வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அவன் வாழ்க்கைய வந்துட்டு வழிகள் நடத்த வந்து அவனால் முடியும் இப்போ வந்துட்டு இப்போ இருக்கிற நடைமுறை வாழ்க்கைய வச்சுக்கோங்களேன் இப்போ வந்துட்டு எல்லாேரும் கணினி முன்னாடி உட்காந்துக்கிட்டு நேரமே இல்லாமல் உக்காறாங்க எழுந்திரிக்கிறாங்க உக்காறாங்க எழுந்திரிக்கிறாங்க வீட்டுக்கு போகிறாங்க தூங்கிறாங்க சாப்பிட்றாங்க இப்படியே போய்கிட்ருக்கு விளையாடறத்துக்கு நேரமே இல்லை அப்படி இருக்கும்போது உடல் நோய்கள் நிறைய வர வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் விளையாடக்கூடாது சின்ன வயசுலேயே விளாட கற்றுக்கிட்டாங்க அப்புடின்னா அதில் இருக்க நுட்பங்கள் தெரியும் ஒருத்தன் விளாடுறான் ஏமாற்றுறான் அப்புடின்னா ஏமாத்து அவன் எப்படி ஏமாற்றப் போகிறான்னு அது முன்னாடியே வந்து கண்டுப்பிடிக்கிற திறமை அவனுக்கு வளர ஆரம்மிக்கும் அப்படி வளர ஆரம்மிக்கும்போதுதான் பிற்காலத்தில் அவன் வேலைக்கு போகிறானா வேலைக்கு போகும்போது என்ன மாதிரியான சூழ்நிலைகளை அவன் சமாளிக்கிற மாதிரி இருக்கட்டும் அதுலருந்து எப்படி வெளியே வராதாக இருக்கட்டும் ஒரு கஷ்டமான நேரத்தில வந்துட்டு எப்படி வந்து சமாளித்து வெளியே வரலாம் அப்படின்னு அவனால் வந்துட்டு யோசிக்க முடியும் விளாடாம இருக்கான் அப்புடின்னா அவனால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இப்போ வந்துட்டு போகிறான் வரான் எதுவுமே கற்றுக்கல அப்புடின்னா அவனுக்கு என்ன படிக்கிறானோ அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் வாழ்க்கையில நடக்கிறது அவனுக்கு தெரியாது அதேமாதிரி இந்தியாவில் வந்து விளையாட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஊக்குவிக்கணும் அப்புடின்னா வந்துட்டு பள்ளிக்கு பள்ளிகளிலிருந்தே அவனை ஊக்குவிக்க ஆரம்மிக்கணும் இப்போ ஒருத்தன் நல்லா விளையாடுறான் அப்புடின்னா அவன் கல்லூரி போயும் அதுக்கு அதுதான் அப்போதான் அவனுக்கு தெரியுது அப்புடின்னா அதில் ஒரு ப்ரயோஜனம் இல்லை பள்ளிலேயே வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்சால் தான் அதில் அவன் வாழ்க்க அதை வச்சுதான் வந்துட்டு முடிவடையப் போகுது அப்புடின்னா அது அவன் பள்ளிலேயே தெரிஞ்சுக்கணும் அப்போ கல்லூரியில் வந்துட்டு எனக்கு விளையாட்டு தான் முக்கியம்ன்னு அவன் முடிவு பண்ணிணான் அப்புடின்னா அவனோட பிற்கால வாழ்க்கையே வந்துட்டு ஒரு கு கேள்விக்குறியாக தான் மாறும் இப்போ பள்ளியிலேயே முடிவு பண்ணிட்டான் அப்புடின்னா இப்போ வந்து ஒருத்தன் நான் கிரிக்கெட்டில் விளையாட்டு வீரனாக ஆகப்போகணும் அப்புடின்னா அவன் என்ன பண்ணணும் முன்னாடியே அதுக்கான பயிற்சியெலாம் மேற்கொள்ளணும் அப்பயும் அவனுக்கு வந்துட்டு எந்தமாதிரியான பிற்காலத்தில் வந்து எந்த மாதிரியான திறமைகளை வளர்த்துக்கிட்டா அதில் வந்து நீடிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதேமாதிரி வேறு எந்த விளையாட்ட எடுத்துக்கிட்டாலும் இதேதான் இப்போ ஒருத்தன் இந்தியாவில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு பதக்கங்கள் அதிகமாக வரணும் அப்புடின்னா என்ன பண்ணணுன்னால் கிராமத்தில் இருக்க முக்கியமாக வந்து முக்கியமாக அவங்கக்கிட்டே கொண்டுப் போய் இதை சேர்க்கணும் விளையாட்டு எவ்வளோ முக்கியம் இதில் வந்துட்டு வாழு இதில் வாழ்க்கை முறைகளெலாம் எப்படி இருக்குது விளையாட்டு துறையில் வந்து அவன் எந்தமாதிரியெல்லாம் சாதிக்கலாம் அவன் கிராமத்து இந்தியாவில் இருக்க கிராமத்துங்களில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நிறைய மாணவர்கள் வந்து திறமையோட இருக்காங்க விளையாட்டில் ஆனால் வந்துட்டு கவுர்மென்ட் கவுர்மென்ட் வந்து அதை எடுத்துக்க அந்தளவுக்கு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கிராமத்தில் இருக்க மக்களுக்கு ஸோ அரசாங்கம் வந்துட்டு அதை வந்துட்டு விழிப்புணர்வா வந்துட்டு கொண்டுட்டு போகணும் கொண்டு போகும்போது தான் அவனுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரிலாம் விளையாட்டு துறையில் இவ்வளோ வழிகள் இருக்குது இவ்வளோ வேலைகள் இருக்குது விளையாட்டு துறைகளில் போனால் நமக்கு இருக்க திறமைக்கு இவ்வளோ வந்து நிறையா பேருத்துக்கு தெரிய வைக்கலாம் இன்னும் வந்துட்டு நிறையாப் பேருத்த வந்து கொண்டு வரலாம் இப்போது ஒருத்தன் கிராமத்துலேருந்து விளையாட்டு துறை மூலிமா ஒருத்தன் நல்லா பதக்கங்களை வென்று புகழ் பெற்றுவிட்டான் அப்புடின்னா அவன் போய்விட்டு அவன் கிராமத்தில் இருக்க இல்லை அதேமாதிரி பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது ஒருத்தன் ரெண்டுப்பேர் கிராமத்துலருந்து போகும்போது பெருசாக இந்தியாவில் இருக்க மொத்த கிராமத்துக்கும் தெரியாது ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்புடின்னா ஒவ்வொரு கிராமத்திலருந்தும் வந்துட்டு கிராமந்தோறும் வந்துட்டு விளையாட்டு போட்டிகள் வைச்சு அதிலருந்து தேர்ந்தெடுத்து அதிலருந்து ஒலிம்பிக்ஸாக இருக்கட்டும் இல்லை எந்த வகையான ஒரு போட்டிகளாக இருக்கட்டும் அனுப்பலாம் அப்படி அனுப்பும்போதுதான் வந்து கிராமத்தில் இருக்கவங்களோட வாழ்க்கைத் தரமும் உயரும் அதேமாதிரி இந்தியா இந்தியாவுக்கான பதக்கங்கள் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் அப்படி அப்படி பண்ணும்போது தான் கிராமத்துலருந்து மட்டும் சொல்லலை மற்றப்படி எல்லா அதாவது திறமையுள்ள மாணவர்களை எடுத்து அதிலருந்து குறைச் அதிலருந்தே எல்லாத்தையுமே எடுத்து திறமையான போட்டிகளுக்கு அனுப்பும்போது இந்தியாவிலுள்ள பதக்கங்கள் எண்ணிக்கை அதிகமாகும் இதனால் வந்துட்டு இந்த இந்தியாவுகளுக்கும் நல்ல ஒரு விளையாட்டு துறையில் வந்துட்டு நல்ல ஒரு விளையா வீரர்கள் இருப்பாங்க அதேமாதிரி எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு ஊக்கம் கிடைக்கும் இப்போ வந்துட்டு விளையாட்டு துறையில் போனால் இவ்வளோ இவ்வளோ வந்து சாதிக்கலாம் இவ்வளோ சாதிக்கும்போது இவ்வளோ புகழ் கிடைக்கும் இப்படி இருக்கும்போது நம்மளால் யாருக்கெலாம் பயன் ஆகுது அப்படின்னு வந்து அந்தமாதிரியான வழியிலையும் வந்துட்டு நன்மைகள் கிடைக்கும் இந்த விளையாட்டு துறையில் வந்துட்டு நிறைய வழிகள் இருக்கிறதனால நிறையப் பேருத்துக்கு தெரிய தெரிய வைக்கணும் அவ்வளோதான் இது தெரிய வைச்சாலே போதும் இந்தியாவுக்கான பதக்கங்கள் எண்ணிக்கை அதிகமாகும் விளையாட்டு துறையும் வந்துட்டு அதிகரிக்கும்